எனக்கு வந்துட்டு சின்ன வயதுலேருந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும்ன்னு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு இப்படிதான் சொன்னாங்க என் அப்பா வந்துட்டு ரொம்ப சின்ன வயதில் இருக்கும் போது என்ன படிக்கப் போகிறோம் அப்படின்றது வந்துட்டு நமக்கே தெரியாது இல்லையா அதனால் வீட்டில் சொல்கிறதே வந்துட்டு சரி ஓகே அதுவே படிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஏஜ் ஆக ஆகதான் வந்து நமக்கு தெரிஞ்சது அப்போது கூட நான் நீட் எக்ஸாம் கூட எழுதி பார்த்தேன் ஆனால் வந்துட்டு அதில் பெருசாக எனக்கு எதுவும் ரிசல்ட் இல்லை நான் பரவாயில்லேன்னு சொல்லிட்டு நான் டென்த் முடிச்சுட்டேன் டென்த் முடிக்கிற வரைக்கும் சரி ஓகே டாக்டர் டாக்டர் டாக்டர் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்துட்டு எனக்கு மெடிக்கல் ஃபீல்ட் வந்துட்டு சுத்தமாக எனக்கு பிடிக்கல அதனால் நான் அதை பற்றி எதுவுமே பெருசாக எடுத்துக்கலை வீட்டில் இருக்கறவங்க மட்டும் டாக்டர் டாக்டர்ன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றதுதான் வந்துட்டு டென்த் முடிச்சுட்டு என்னோடய ஆசையே இப்போது நான் லெவன்த் சேர்ந்தப்ப என்ன பண்ணிணேன்னா எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் அதுக்கு வந்து மேக்ஸ் வேணும் ஸோ நான் வந்து பயோ மேக்ஸ் குரூப் எடுத்து வந்து படித்தேன் அப்போது மேக்ஸ் எடுத்து படித்தப்ப ட்வெல்த் ரிசல்ட்டும் வந்துட்டு நல்லாதான் வந்துச்சு அப்போது ரொம்ப கன்ஃப்யூஷன் எல்லாருமே ட்வெல்த் முடிச்சுட்டு என்ன படிக்கப் போறோம் அப்படின்றது வந்துட்டு எல்லோருடைய இதுக்கும் வந்துட்டு ரொம்ப பெரிய கன்ஃப்யூஷனாக இருக்கும் அதேமாதிரி தான் எனக்கும் அப்போ இருந்துச்சு அப்போ வந்துட்டு என்ன பண்லாம் என்ன பண்றது எதுவுமே புரியல அப்புறம் என்னோட கிளாஸ் மேம் வந்துட்டு என்னோட ஃபிசிக்ஸ் மேம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிணாங்க ஃபிசிக்ஸ் மார்கில் வந்துட்டு நான் நைன்ட்டி ஸ்கோர் பண்ணியிருந்தேன் அப்போது அதனால் சொல்லிட்டு ஃபிசிக்ஸில் எங்கள் மேம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீ இதை பண்ணு இது படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் இன்ஜினியரிங் தான் பிடிக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால் இன்ஜினியரிங் ஃபீல்டாக வந்துட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தாங்க இன்ஜினியரிங்கில் என்ன படிக்கப் போகிறே அப்படின்னு சொல்லில்லாம் வந்து கேட்டுகிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் என்னோடய பேரன்ட்ஸ் அவங்களுக்கு வந்து எப்படி க ஏன்னால் நம்மளோடய பேரன்ட்ஸ் யாரும் முன்னாடியே படிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா அதனால் வந்து ரொம்ப கன்ஃப்யூஷன் பேரன்ட்ஸ் யாரும் படிக்காமல் நம்ம ஸ்டூடென்ட்ஸாக வந்துட்டு அவங்க படிச்சு வரது வந்து ரொம்ப கன்ஃப்யூஷன்தான் அப்படின்றப்ப என்னோடய டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கும் வந்துட்டு நிறைய மொபைலில்தான் பார்த்தேன் எனக்கு ஃபோன் தான் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் ஃபோனில் பார்த்து ஃபோன்லிருந்துதான் எல்லாமே தெரிஞ்சுகிட்டேன் அதுக்கப்புறம் ஃபோன் மூலயமா அப்ளிகேஷன் போட்டேன் கவுன்சிலிங் போட்டேன் அது மூலயமாதான் காலேஜ் எல்லாமே போச்சு